மருந்துகள் மலிவு விலையில கிடைக்குதுன்னா ஒரு சில மருந்துகள் மட்டும் தான் கிடைக்குது எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது இல்லை என்னோட வருமானத்தில் வந்து மருந்துகளுக்கு செலவு செய்யணுன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி தான் ஏன்னா திடீர்னு வலி ஏதாவது ஏற்பட்டால் அந்தமாதிரி நிவாரணி அந்தமாதிரி மாத்திரை தான் வாங்குறோம் முடிஞ்ச வரைக்கு நான் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் போகறேன் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்லுக்கு தான் போகறேன் அதனால் மாத்திரை செலவுலாம் ஓரளவுக்கு குறைக்க முடியுது எங்கள் வீட்டில இருக்க எங்கள் வீட்டுக்காருக்கு எதாவது டானிக்கு மாத்திரை அப்படி வாங்கணுன்னா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக செலவு ஆகுது நான்லாம் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கு போயிடுறன் அதனால் ஓரளவுக்கு இதுனா இலவச மருந்துகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குது எல்லா ஆரம்ப சுகாதார மையத்துலையும் கிடைக்குது அது இல்லாமல் இப்போ இல்லம் தேடி மருத்துவமனைன்னு வராங்க அவங்களும் வீடு தேடி வந்து ப்ளட்டு சுகரு பிபி இதெலாம் ப்ளட்சுகரு சு பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு மாத்திரை இலவசமாகவே கொடுத்துட்டு போய்டுறாங்க